அதாவது தமிழ் வந்து பாதிக்கப்படுதுங்கிற ஒரு கருத்து இருந்த போதிலும் ஏன் பாதிக்கப்படுதுங்கன்னா இப்போ நீங்கள் தமிழர் மட்டும் தமிழ்நாட்டுலேயே இருந்தால் தமிழ் பாதிக்காது தமிழ் பற்று இப்போ எல்லா மொழி சமஸ்கிருதம் ஆங்கிலம் எல்லாருமே இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே புழங்கும்போது அவங்க வந்தாங்கன்னா இப்போ வாட்ரு இருக்குதா அப்படிம்பாங்க அப்போ அவங்க இங்கிலீஷ் நாங்கள் வந்து தண்ணீர் இருக்குதா அப்படி தண்ணீர் இருக்கு இது என்னடா வாட்டருங்குறாங்களே அப்படின்னு தண்ணீர் இருக்குதுங்க அப்டின்னு தண்ணீர் தமிழ் வாட்ருன்னு இங்கிலீஷு அவங்க ஒரே ஏரியாவில் ஒரு இப்போ வந்து ஐம்பொன் அப்படிம்போம் அதில் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பஞ்சமுகம் அப்படிம்பாங்க இப்போ நம்மளுது ஐம்பொன்னுன்னா அஞ்சிலிருந்து வருதுங்க அவிங்களுது வந்து சமஸ்கிருதத்தில் பஞ்சமுகம் அப்படிம்பாங்க அது அதில் கலருது பார்த்தீங்களா அப்போ இங்கிலீஷில் ஃபைவ் அப்படிங்கும்போது இந்த மூணு அட்டாச் பண்ணும்போது இப்போ நம்ம பையனுங்க ஒரு சிறுசாக இருக்கும்போது இது என்னடா அந்த அண்ணண் வந்து பஞ்சமுகம் அப்படின்னுதே இவர் வந்து ஃபைவ் அப்படிங்கிறாரே இது என்னா அப்படிங்கும்போது எல்லா கலருது இப்போ நீங்கள் சுத்தமான தமிழ் வர்றதில்ல இப்போ நீங்கள் இலங்கையில் இருக்கிறவிங்க வந்து பாதிக்கு பாதி தமிழ் சுத்த தமிழ் இப்போ நாம் வந்து விசேஷ அப்படிம்போம் இஸ் சேர்த்துறோங்களா அவிங்க வந்து இலங்கையில் விசேடம்பாங்க அப்புறம் இது அங்கே அந்தப்புறம் குந்தும்பாங்க ஒரு ஏரியா இந்த தஞ்சாவூர் சைடெல்லாம் அதே இங்கிலீஷ்லம்போது அமருங்கள் அப்படின்னு அப்படி இல்லை சிடவுன் சிட்டவுனு அப்படிம்பாங்க இது மாதிரி எல்லோரும் கலந்திருக்கும்போது அந்த ஏரியாவில் எந்த மொழி இருக்குதோ அந்த மொழி பாதிக்குது